ஒரு கேமை உருவாக்கணும்னா எப்படி வேணுணாலும் உருவாக்க முடியும் ஆனால் ஒரு சாதாரண மனுஷங்களால் ஒரு கேமை வந்து உருவாக்க முடியாது அப்படி இருக்கும் போது ஒரு கேமை என்ன பண்ணணும்னா ஒரு கேம் இருக்கிற கேமை நம்ம என்ன பண்ணாங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நம்ம அதை விளையாடலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் என்னென்னா குக்கிங் தான் குக்கிங் கேம் தான் அந்த குக்கிங் கேம்ல என்னெல்லாம் டாஸ்க் தராங்களோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு கேம் விளையாடுறோன்னா நம்ம லைஃப்லயும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க்குங்கிறது ஈஸியாக இருக்கும் ஏதோ பிறந்தோம் பிறந்து வெளில வந்துட்டோம் அம்மா வயிற்றுல இருந்து வெளில வந்துட்டோம் இனிமேல் நம்ம லைஃப் எப்படி குழந்தையா இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றுமே தெரியாது போக போக நம்ம ஒரு ஏஜ்ஜுக்குள்ள ஒரு பன்னிரெண்டு ஏஜ்ஜூக்குள்ள நமக்கு ஒரு மெச்சுரிட்டி வரும் போது தான் நமக்கு வாழ்க்கையோட எதார்த்தமே புரியும் அந்தமாதிரி தான் கேம்லையும் ஸ்டார்டிங்லே நமக்கு ஈஸியாக தான் எல்லாமே இருக்கும் எல்லாமே ஈஸியாக தானே இருக்குது நம்மளையும் இந்தமாதிரி நம்ம லைஃபையும் ஈஸியாக தான் இருக்கும் ஈஸியாக நம்ம ஏதாக இருந்தாலும் நம்ம பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம் நம்ம நினைப்போம் ஆனால் அப்படி நம்ம அப்படிலாம் எதுவுமே கிடையாது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி கேம்மாக இருந்தாலும் சரி எல்லா எல்லாமே நம்மளுக்கு ஒரு லைஃப்ல ஒரு கட்டத்தில் நமக்கும் ஒரு டஃப்பான ஒரு ஒரு சூழல்ல வந்து ஏற்படுத்தும் அந்தமாதிரி தான் கேமும் இப்போ குக்கிங் கேம்மையும் நம்ம விளையாட்றோம் அப்படினா ஆரம்பத்தில் ஈஸியாக தான் இருக்கும் போக போக அது என்ன பண்ணணுன்னா டாஸ்க் வந்து ரொம்ப டஃபான டாஸ்க்காக இருக்கும் அந்த டாஸ்க் நம்ம விளையாட விளையாட நமக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும் அப்படி அப்போ அதை முடிக்கிறதுக்கு நம்மளும் ஆர்வம் அதிகமாகவே காட்டுவோம் இல்லையா